அங்கே நம்ம எங்கள் ஊரில் வந்து கிராமத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவரு வந்து ஸ்ட்ரெஸாக இருந்துச்சுன்னா அவங்க ஊரில் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருக்காங்க அவங்ககூட சேர்ந்து கிரவுண்டுக்கு போய் விளையாடுவாங்க அப்படி இல்லைன்னா எங்கள் ஊருக்கு அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க நீங்கெல்லாம் இருக்கீங்களா ஃப்ரீயாக அப்படின்னு கேட்பாங்க கேட்டால் சரி வாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னாங்கனா அப்புறம் அவங்க வருவாங்க வந்தாங்கன்னா ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து எல்லாம் விளையாடுவோம் விளையாடக்கு போவோம் அப்றம் கிரிக்கெட்டு இதுக்கெல்லாம் போவோம் அப்றம் எங்கள் ஊரில் ஆறு இருக்கு ஆற்றுக்கு போய் குளிக்க போவோம் மீன் பிடிக்க போவோம் இந்த மாதிரி பண்ணுவோம் அவரு வந்து அப்படி வந்தாரனா ஒரு வாரம் அந்த மாதிரி இருக்க வச்சுதான் நாங்கள் அனுப்புவோம் அவங்களுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கும்